நான் டெய்லராக இருக்கும் போது ஒரு துணி ஷர்ட்டு வந்துது அந்த ஷர்ட்டு கட் பண்ணி தைக்கும் போது சில தப்புகள் நடந்தது அதை சரி செஞ்சு அந்த துணியை மீண்டும் நல்லபடியாக தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அது எப்படி தப்பாக வந்துதுனு சரியாக என்னால் கணிக்க முடியல அது வந்து சரி காலப்போக்கில் அது எப்படி தப்பாக வருது அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது போக போக அதை சமாளித்து அந்த பணியை செய்யுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் எப்படியாவது தவறு வராமல் நம்ம அந்த துணியை எப்படி இருக்கு தச்சுக்கிறது அதை கட் பண்ணுறது அது எப்படி நம்ம சமாளிக்கிறது அது பற்றி நம்ம முழுமையாக எப்படி தெரிஞ்சுக்கிறது என்ற இதில் சவால்கள் கொஞ்சம் வேலை தொடங்கும் போது இருந்த தயக்கமாக இருந்தது அது நாளடைவில் படிபடியாக நம்ம தொழிலில் தொடர்ந்து முன்னேறி வரும் காலக்கட்டத்தில் அதை எப்படி நம்ம சமாளிக்க போறோன்ற ஒரு சந்தேகத்தில் அதை தொடர்ந்து நாங்கள் கட் பண்ணி தைக்கிம் போது அது சரி செஞ்சு படிப்படியாக தவறு இல்லாமல் அது படிப்படியாக எந்த தவறும் இல்லாமல் அதை சரி செய்யும் போது சில சவால்களை நேரடியாக நம்ம சந்திக்க வேண்டி இருந்தது மீண்டும் அந்த தவறு வராமல் இருக்கிறதுக்கு கவனமாக அந்த தொழிலில் சில முடிவுகள் எடுத்து அதை கவனித்து நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கும் போது அந்த துணி முழுமாதிரியா முழுமையாக தச்சி வடிவமைக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த சவாலை நம்ம எதிர் கொண்டு நிமித்தமாக எல்லோருக்குமே எல்லா துணிகளும் படிபடியாக நீட்டா எந்த தவறும் இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுக்கும் போது அந்த சவாலில் இருந்து நம்ம தப்பித்து முழுமையாக சந்தோஷமாக அதை எல்லோருக்கும் செஞ்சு கொடுக்கும் போது ஒரு சவாலாக இருக்கிறத நம்ம உணர முடிஞ்சுது